ஆமாங்க சார் ஆ சார் கண்டிப்பாக பண்ணிக் கொடுத்துட்றேன் எப்போது வரீங்க சார் நீங்கள்

நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் காலையிலேயே வந்துவிட்டீங்கனா ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்தீங்கனா சாமி கூட்டம் இருக்காது கூட்டம் இல்லாமல் இருக்கும் சார் நீங்கள் இப்போ சாமி பாத்து பொறுமையாக நிம்மதியாக கும்பிட்டு வரலாம் காலையில் போகப் போக பார்த்தீங்கனா உங்களுக்கு டைம் ஆச்சுனா உங்கள் கூட்டம் அதிகமாகி சாமி பாக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகிடும் ஆ சார் சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக பொறுமையாக வரணுன்னா நீங்கள் காலையிலேயே வந்தீங்கனா நம்மளுக்கு ரொம்ப சுலபமா இருக்குங்க ம் ஆ சார் எனக்கு ரெண்டு மூணு ஹோட்டலு தெரியும் சார் நல்லா சமைச்சி சமைப்பாங்க சாப்பிட்டுருக்கேன் நல்லா சுத்தபத்தமாகவும் இருக்குங்க சார் நான் காட்டுறேன் ரெண்டு ஹோட்டல் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எந்த ஹோட்டல் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க சார் சரிங்களா ஆ சார் அப்போது கோவிலிருந்து எந்த ஐநூறு மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ரெண்டு மூணு ரூம்ஸ்லாம் இருக்கு சார் நல்லாயிருக்கு ஆ சார் கிளீனாக நீட்டாக இருக்கு நீங்கள் சொன்னீங்கனா நம்ம முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சிடுவேன் நீங்கள் இருக்குங்க சார் ஏசி ரூம் இருக்குங்க சார் சார்ஜ்ஸ் வந்து பார்த்தீங்கனா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் சார் நீங்கள் வந்து நைட்டு காலையில் வந்து விடியற்காலையில் வந்து நீங்கள் தங்குனீங்கனா நாளைக்கு மதியானம் வரைக்கும் கிளம்புற வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் சார் சார் கைடு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கனா ரெண்டாயிரரூவா ஆகும் சார் இல்லை சார் சாப்பாடுலாம் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும் உங்களை உள்ளே கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர்றது அந்த அமௌண்ட் மட்டுந்தான் சார் கோட் பண்ணியிருக்கேன் ஆ அதெல்லாம் நான் பாத்துக்குறேன் சார் கோவிலுக்குள்ள போய்ட்டு உங்களுக்கு சுற்றிக் காண்மிச்சி நான் கூப்பிட்டு வந்துர்றேன் சார் ஆ ஓகே சரி சார் இதே நம்பருக்கே பே பண்ணிவிடுங்க ஒரு ஆயரரூவா மட்டும் சரிங்களா நான் கோவில் வாசலில் தான் இருப்பேன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் ஓகே சார்